யோகா வேறு உடற்பயிற்சி வேறு யோகா பொறுத்த வர நமக்கு நிறைய நன்மைகள் தரும் ஆனால் உடற்பயிற்சி வேறு ஒரு பயிற்சி தான் அது நம்ம உடலுக்கு மட்டுந்தான் அது நன்மை பயனுள்ளதாகும் நன்மையை தரும் வேறு எதுக்கும் பயன்படாது ஆனால் யோகா பொறுத்த வர உடலுக்கும் மனசுக்கும் ரொம்ப பயனுள்ள நன்மையை தரும் முக்கியமாக பா பார்த்தா யோகா பண்ண உடல் வலி இருக்காது ஆனால் உடற்பயிற்சி பண்ணி உடம்பு ரொம்ப வலிக்குந்தான் உடற்பயிற்சி பண்ண பண்ண நம்மள அழகாக உடற்பயிற்சி பண்ணால் நம்மள வந்து அழகாகத் தான் வச்சுக்க முடியும் நிறைய பேர் பயிற்சி பண்ணுறாங்க ஆனால் மன அமைதிக்காக யோகா சிறு வயதிலேயே பள்ளிகளிலே சொல்லித் தராங்க அப்புறம் யோகாப் பயிற்சிகாக பயிற்சியாளரெல்லாம் கற்றுக்கறாங்க நிறைய நோய்கள் இருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ளலாம்